என்ன தம்பி சாப்பிட்டியா அம்மா நல்லாருக்கா அக்கா சரி ஒரு வ இது ப்ராப்ளம் ஒன்று என்னென்னா என்னுடைய ஆதார் கார்ட்ருக்குல்ல அந்த ஆதார் கார்டில் வந்து டேட் ஆப் பர்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஒரிஜினல் டேட் ஆப் பர்த் இல்லை அது வந்து அதை மாற்றணுன்னு சொல்லிவிட்டு நான் சர்ச் பண்ணிட்டுருந்தேன் அப்போ வந்து ஆதாரில் இதில் வந்து மையத்தில் போயிவிட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாங்க இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான இது ப்ரொசீஜர் பண்ணிவிட்டேன் ப்ராஸஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அங்கேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருக்கு இட்ஸ் அண்டர் ப்ராஸஸுன்னு இப்போ அதை வந்து ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது ஓ ஓ ஏன் அந்த ஆதாரு போர்ட்டலுக்கு போகணுமா சரி போ போனதுக்கப்பறம் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரி போடணுமா சரி ஆதார் நம்பரு போடுற என்ட்ரி பண்ணதும் ஓடிபி வந்த ஓடிபி வந்துரும் அப்புறம் ஓடிபி என்ட்ரி போட்டு இ போர்ட்டல்ன்ருக்குமா சரி அந்த இ போர்ட்டலில் போயிவிட்டு டேட் ஆப் பர்த்து என்ன ஸ்டேஜ்ஜுன்னு போட்டால் வந்துரும் அதில் அதில் பார்த்துக்கலாமா சரி சரி சரி சரி இதான் ப்ரொசீஜராக நான் ம்மு ட்ரைப் பண்ணி பார்க்கறேன் இப்போ எதா டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா திரும்ப கூப்பிட்றேன் ஓகேடா தேங்க் யூ தேங்க் யூ பை பை